ஸ்விகிலேருந்து பேசுகிறிங்களா நான் வந்துட்டு பிரியாணி ஆடர் பண்ணலான்னு இருக்கேன் இந்த நேரத்தில் பிரியாணி கிடைக்குமா எனக்கு வந்து ஆர் ஆர் பிரியாணிலேருந்து பிரியாணி வேணும் நான் வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் உங்களால் எந்த டைமுக்கு வர முடியும் அந்த டைமுக்கு வாங்க நான் வந்து பதினோரு மணிக்கு ஆடர் போட்டிருக்கேன் நான் திருச்சிலேருந்து சேலம் சேலம் டு திருச்சியில் திருச்சி போகணும் எனக்கு வந்து பதினொன்றைக்கு வந்து ட்ரெயின்னு நான் ரெட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு தேர்ட் க்ளாஸ் நான் புக் பண்ணியிருக்கேன் மூணாவது இதில் ரோவில் இருக்கேன் நான் எனக்கு வந்துட்டு பிரியாணி கொண்டு வந்துடுங்க அப்புறம் எனக்கு வந்து வேறே என்னது எனக்கு சைடிஷ்ஷாக ஃபிஷ் வேணும் இதெல்லாம் கொண்டு வந்துடுறீங்களா மழை வேறே பெஞ்சிட்டு இருக்குது வேறே என்ன பண்ண முடியும் மழை நிறைய வந்துட்டிருக்கு எனக்கு வந்துட்டு வேணும் இது மட்டும் போதும் எனக்கு கொண்டு வாங்க கொண்டு வந்துட்டு எதில் வந்து பே பண்ணுறது ஃபோன் பே அவைலபிளாக இருக்கா இல்லை கூகுள் பே அவைலபிளாக இருக்கா இல்லை நேரிலையே வாங்கிக்கிறிங்களா உங்களோடய ஆப்ஷன் தான் நீங்கள் என்னவாக இருந்தாலும் சொல்லுங்கள் எவ்வளோ நேரத்தில் வரும் எனக்கு வந்துட்டு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்குள்ளே வேணும் இப்போவே வந்து டென் ஓ க்ளாக் ஆயிடுத்து ஏன்னால் நான் அப்போ தான் டென் தேர்ட்டிக்கா நான் ட்ரெயின் ஏறணும் எனக்கு நான் அப்போ தான் சாப்பிட்டுட்டு கிளம்ப முடியும் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் வாங் வாங்கிட்டு வந்துடுவீங்களா நீங்கள் வந்துட்டு வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் ரெட் கலர் டிஷர்ட் போட்டு மூணாவது ரோவில் உட்காந்துட்ருக்கேன் நீங்கள் வந்துட்டு ஃபோன் பண்ணுங்கள் எனக்கு பிரியாணி அப்புறம் ஃபிஷ்ஷு வேறே என்னது தந்தூரி ஆஃப் வேணும் இது மட்டும் எடுத்துட்டு வந்துடுங்க எவ்வளோன்னு வந்து நீங்கள் நேரில் வாங்கிக்கோங்க அமௌண்ட்டு